போடோ பெங்காலி மாதிரியான பிராந்திய மொழிகளுடன் தமிழ் மொழி எப்பிடி தொடர்பு உள்ளதுன்னு கேட்டிருக்கீங்க இதில் வந்து எனக்கு போடோங்ற மொழியும் வந்து நான் கேள்விப்பட்டதில்லை பெங்காலிங்ற மொழி வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த பெங்காலி மொழி வந்து எப்படி பேசியிருக்காங்கனு நான் அதை நான் காதால் கூட கேட்டதில்லை அதனால் வந்து தெரியாமல் நம்ம வந்து எப்படி தொடர்புடையதுன்னு வந்து சொ தமிழ் மொழியோட தொடர்பு கொண்டதுன்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது